ஆ சொல்லுங்கள் மேடம் ப்ளம்பர் தான் ப்ளம்பர் தான் மேடம் பேசுகிறேன் சொல்லுங்கள் மேடம் ப்ளம்பர் தேவா பேசுகிறேன் ம் சொல்லுங்கள் மேடம் தெரியும் மேடம் சொல்லுங்கள் மேடம்

ம் கு தாராளமாக கொடுக்கலாம் மேடம் டூ பிஹெச்கே வந்து இப்போ வெஸ்டர்னு அட்டாச் ஏதாவது வைக்கிறீங்களா மேடம் டேங்க் எப்படி மேடம் பிளாஸ்டிக்லையா இல்லை மேலே கட்டுறிங்களா மேடம் சிமெண்ட்டில் தௌசண்ட் லிட்ரு டேங்க்கு சரி மேடம் ஆ எத்தனை ஸ்கொயர் ஃபீட் மேடம் வீடு இப்போது உங்களுக்கு வந்து நீர் மோட்ரு போடணுமா இல்லை சாதா மோட்ரு போடணுமா மேடம் சரிங்க மேடம் போர் எத்தனை அடி மேடம் போட்டுக்கிறீங்க பதினஞ்சு அடியில தண்ணி வருதா மேடம் பதினஞ்சு அடி நீங்கள் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பத்து அடி போட்டிருக்கலாம் மேடம் மண்ணு சரிஞ்சிடும் மேடம் தண்ணி கலங்கலாக வரும் சரிங்க மேடம் அது ஒன்னும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்வதுல நான் செஞ்சு கொடுத்துருவேன் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு அடி பைப்பு ஒரு நீர் மோட்ரு ஒரு மேலே டேங்க்கு அது இல்லாமல் பைப்பு வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம்க்கு அப்புறம் சிங்க் ஏதாவது வெக்கணுமா மேடம் சரி மேடம் ஓகே மேடம் சில்வரில் வைக்கணுமா பிளாஸ்டிக்கில் வைக்கணுமா மேடம் பைப்பு சரி மேடம் நான் நேரில் வந்து உங்களை பார்க்குறேன் மேடம் பார்த்துட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எஸ்ட்டிமேஷன் நாளைக்கு கொடுத்துட்டுங்களா மேடம் நாளைக்கு வந்துடறேன் மேடம் நீங்கள் சொ நீங்கள் சொல்றதை வெச்சு பார்க்கும்போது ஒரு எழுபத்தஞ்சாயிருவா வரும் மேடம் இன்னும் வந்து நான் நேரில் வந்து பார்த்துட்டேன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ அக்யூரெட்டாக சொல்லிடறேன் மேடம் எஸ்டிமேஷன் கொடுத்தர்றேன் சரிங்க மேடம் வச்சுட்டுங்களா மேடம்